வணக்கம் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ஆ ஆ ஆமாம் சார் அவன் அம்மா தான் சார் பேசுகிறேன் என்ன ஆ நானே ஸ்கூலுக்கு வர்ணுன்னுதான் சார் நினச்சேன் அவன் நைட்டில் படிக்கவே மாட்டுறான் சார் இங்கே வந்தாலே செல்லை எடுத்துக்குறான் கையில் கா சாயந்திரம் வந்ததுலர்ந்து செல்லு நைட்டு பதினோரு மணி வரையிலும் செல்லு பார்க்குறான் நாங்களும் நானும் சொல்லிவிட்டேன் அவங்களும் சொல்லிவிட்டாங்க எக்ஸாம் சமயத்துல இதுமாதிரி பண்ணாத நல்லா படிக்கணும் இந்த நேரத்தில்தான் நீ கஷ்டப்படணுன்னு சொல்லிவிட்டோம் ஆனால் அவன் வந்து கேட்குறமாரியே இல்லை சார் நீங்க தான் சார் அவனை எதாவது பண்ணணும் ஆ ஓகே சார் வீட்டில இருக்கேன் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை சார் இல்லைதான் சார் ஆ ஆ சொன்னான் சார் எல்லாத்தலையுமே வந்து ஆவரேஜ் மார்க்கு தான் சார் எல்லாத்தலையுமே ஆமாம் சார் அவ்வளோதான் சார் எடுத்துஇருக்குறான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் இந்த நேரம் எங்களுக்கு ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அவங்க அப்பா சொன்னாங்கன்னா அவன் பயமாக இருக்கு சார் அவங்க வேகமாக பேசுனாங்கன்னா இவன் வந்து எதாவது பண்ணிக்கிவானோ அப்படிங்கிறதுனால ஆ ஆ ஆமாம் சார் ஆ ஓகே சார் ஆ சரிங் சார் ஆ சரிங் சார் ஆ ஆ சரிங் சார் ம் ஆமாம் சார் ஃபர்ஸ்ட்டு யூனிட்லையே ஆ ஆமாம் சார் ம் ஆ சரிங் சார் ஆ ஆமாம் சார் ஆ ஓகேங்க சார் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க சார் நல்லா ஆ சரிங்க சார் ஆ ஓகே சார் ஓகேங்க சார் ம் சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங் சார் ஆ ஆ ஆ சரி ஓகேங்க சார் ஆ சரிங் சார் ஆ சரிங்க சார் ஆ ஓகேங்க சார் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க சார் பையனை ஆ ஆ ஆ சரி தேங்க் யூ சார்